ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கங்க என்ன பிரச்சனை

சரிங்க ம் எவ்வளோ நாள் போகறீங்க ஆ வீடு எந்த சரௌண்டிங்கில் இருக்குங்க ஆ எதனால் பாதுகாப்பு வேணுன்னு கேட்குறீங்க சரிங்க ஓகேங்க அது திருட்டு போனதுலாம் உங்கள் பக்கத்து வீட்லங்களா இல்லை வேறு ஸ்ட்ரீட்லையா

ஆ கண்டிப்பாக கொடுக்கலாம்ங்க நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஒரு லெட்ரு மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம்ங்க ஆமாம்ங்க நீங்கள் திரும்பி வர எத்தனை நாள் ஆகும்ங்க சரிங்க சரி சரிங்க அப்போ நீங்கள் வந்து எழுதி கொடுத்தா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியும் நீங்கள் நீங்கள் ஸ்டேஷன் வந்திங்கன்னா எழுதிக்கலாம்ங்க இந்த மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருட்டு போயிருக்கு அதனால் எங்களுக்கு பாதுகாப்புக்காக எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்திங்கன்னா போதும் ஆ இதுக்கு முன்னாடி அவங்க எதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா ஸ்டேஷனில் ஆ ஓகே சரிங்க ஆ உங்களுக்கு வீடு சொந்த வீடுங்களா ஓகேங்க சரி வாங்க ஸ்டேஷன் வாங்க ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுத்து பார்த்துக்கலாம் சரிங்க சரி நீங்கள் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் வாங்க ஆ ஆ தேங்க் யூ மேம்